ம் ஆ

சரி ஓகே மேம் கிலோ இப்போவெல்லாம் ரேட்டு மேம் மேடம் எல்லாமே காயெலாம் தக்காளி கூடை ஆயிரத்து இருநூறுபா ஆயிரம் ரூபாய் ஒரே முட்ட இருநூறுபா குறைச்சுப்பாங்களா ஆயிரம் ஆயிரத்து நூறுரூபா போட்டுக்கோங்க அவரைக்கா கூடை அறுநூறுபா ம் காலிபிளவரெலாம் இல்லைங்க மேடம்

ஆ கேரட் இருக்குது

கிலோ எட்நூறுரூபா இது அ கூடை எட்நூறுரூபா ம் ம் ஓகே